ஹலோ சார் என் பெயரு அனிதா நான் இந்தமாதிரி காலையில் ரெண்டு பார்சல் இட்லி மூணு பார்சல் பூரி குடுத்துட்ருந்தேன் அந்த அட்ரெஸ் கொஞ்சம் சேஞ் சேஞ் பண்ணனும் இப்ப வேற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ண முடியுங்களா அட்ரஸ் சொல்ற கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கங்க சார் நம்பர் நூற்றி எண்பத்தியெட்டு ஒய் பொ போட்டுட்டீங்களா நூற்றி எண்பத்தெட்டு ஒய் நார்த்து ஸ்ட்ரீட் பிளாக் டொண்ட்டி நயன் நெய்வேலி ஃபோன் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் டிரிபுள் சிக்ஸ் சப்போஸ் டெலிவரி பண்ணக்குள்ள வீடு தெரியல ஸ்ட்ரீட் தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கரெக்டா சொல்கிறேன் அந்த அட்ரஸ்ஸ அடிச்சுட்டு இந்த அட்ரஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸில் வந்து டெலிவரி கொடுத்துருங்கங்க சார் அமௌண்ட் நா பே பண்ணிடுறேன் ஓகேங்களா தேங்க் யூ சார்